ஆ சொல்லுங்க ஆமாங்க நான் ஆட்டோ ட்ரைவர் தாங்க திருவண்ணாமலைக்கு வரணுமா ஆட்டோ வேணுமா சரிங்க வரேங்க ஆயர்ரூபா வருங்க சரி முன்ன பின்ன சரி உங்களுக்கொசரம் வரேன்ட்டிங்க மூணு பேர் ஒரு எண்நூறுவா கொடுங்க வரேன் ஆ வரேங்க ஆ அதுதான் வாங்க உங்களுக்கோசரம் ஆயர்ரூபாய்ன்னு சொன்னேன் சரி ஒரு முந்நூறு தள்ளி கூட கொடுங்க எண்ணூறு வாங்க அதனாலே டீசல் ரேட்டெலாம் டீசல் ரேட்லாம் அதிகமாக இருக்குதுங்க கிரிவலம் அங்கே இங்கே போய்விட்டு கோவிலாண்ட விடுணுன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க சரி வாங்க ஐந்நூறுபா வாங்க உங்களுக்கோசரம் நான் ஏதும் பேசலை வாங்க